பிறப்பு சான்றிதழ் வந்து மொழிபெயர்க்க வந்து தா தாலுக்கா ஆஃபீஸ் போயிருந்தேன் ஸோ என்னென்னா அந்த பிறப்பு சான்றிதழ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னட மொழில இருந்தது அது வந்து தமிழ்ல மாற்றுறதுக்காக போயிருந்தேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மாற்றும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில்தான் நிறைய இருக்கும் பர்த் சர்ட்டிஃபிகேட்டு ஆனால் இது வந்து கன்னட மொழில இருந்ததுனால் அதை மாற்ற மாற்றத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அங்கே ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டாங்க அங்கே நல்லாருந்துச்சு அந்த அனுபவம்